என்னை பற்றி சொல்லணும்னா என் பேரு வந்து அபி நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் எங்கள் என் வீட்டில் வந்து என் கூட பிறந்தவங்க வந்து மூணு பேர் நான் தம்பி தங்கச்சி அக்கா அக்கா வந்து இறந்துட்டாங்க தம்பி தங்கச்சி நான் மூணு பேர்தான் இருக்கோம் தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டிருக்கான் தங்கச்சி வந்து ட்ரிபிள்இ படிக்கிது கும்பகோணத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு டிகிரி வந்து உம மென்ஸ்க்கு உமன்ஸ் காலேஜ்ஜி செகண்ட் டிகிரி வந்து மென்ஸ் காலேஜ்ஜி தேர்டு டிகிரி வந்து இப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்ஃபில் போடுறேன் எ எம்ஃபில் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அது மட்டுல்லாமல் வீட்டில் வந்து என்னன்னால் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எங்கள் ஃபேமிலியெலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாரோடையும் ரொம்ப அட்டாச்சிடு நான் அது வந்து சிஸ்டர்ஸ்ஸு எனக்கு வந்து சித்தியோடய பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ்ஸு அவங்கள்தான் வந்து எனக்கு எல்லாமே எல்லா விஷயத்டையும் நான் வந்து அவங்கள்கிட்டதான் ஷேர் பண்ணுவேன் என்கூட பிறந்த தங்கச்சிட்ட கூட நான் ஷேர் பண்ண மாட்டேன் அவங்கள் கிட்ட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுவேன் அதில்லாம அம்மா அம்மா முன்னடிலாம் வந்து அம்மா கிட்ட வந்து அவ்வளோ அட்டாச்சிடாக இருக்க மாட்டேன் அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது விவரலாம் ஏதும் தெரியாது இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து எந்த விஷயம் எது நடந்தாலும் காலேஜ்ஜி இல்லை வெளில அவுட்டரில் எது நடந்தாலுமே போய் அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் வந்து மற்றபடி என்னன்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் என் என் கூட இருக்கிற அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்மே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸு எல்லா விஷயத்திலயுமே நல்லது இது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இது வந்து இது பண்ணிணா சரியாக இருக்கும் இது பண்ணிணா தப்பு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அதேமாதிரி சி சின்ன சின்ன சின்ன சின்ன பிள்ளைங்க அப்புடின்னு வந்து பார்த்தா அவங்களெலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என் என் இது என்னன்னால் எனக்கு வந்து கொழந்தை கொழந்தை பிள்ளைகள்னாலே பிடிக்காது சின்னப் பிள்ளைங்களெல்லாம் பாசமாக கொஞ்சுவாங்க இல்லையா அந்தமாதிரி கொஞ்சுறதுலாம் எனக்கு வந்து பிடிக்காது அதுவும் வெள்ளையாக பிள்ளைங்க இருந்துச்சின்னால் வந்து கொஞ்சுவேன் மற்றபடி கருப்பாக இருக்கற பிள்ளைகங்ள்லாம் கொஞ்ச மாட்டேன் அது என்னன்னு எனக்கே வந்து தெரில இதெல்லாம் நான் மாற்றிக்கணும் அப்டின்னு நான் ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் மாற்றிக்க முடில்ல நம் என் அண்ணன் என் அண் எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணன் பையன் அவனெலாம் வந்து நல்லா நல்லா தூக்கி கொஞ்சுவேன் மற்றபடி வெளில வந்து தெருவில் இருக்கற பிள்ளைங்களெலாம் வந்து பார்த்தாலே பிடிக்காது இங்கெலாம் விளாடாதீங்க அப்புடில்லாம் சொல்லி திட்டுவேன் என்னோடய பிஹேவியர் அப்படியே ஆயிடுச்சு என்னன்னு தெரிலை அதுவும் வீட்டில் வந்து தனியாக யார் கூடவும் அவ்வளவா நான் பேச மாட்டேன் வீட்டில் நான் உண்டு என் வேலை உண்டு அந்தமாதிரிருப்பேன் அதுமாதிரி ஏதாவது வொர்க்கு கொடுத்தாங்க அப்புடின்னா உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது வந்து தாட் வந்து இருக்கும் பட் ஏதோ ஒரு சிச்வேஷன்ல வந்து அது செய்ய முடியாது ஆனால் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் ஒரு ஒரு ஒரு வேலையை செஞ்சோம்ன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து நினைப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கிட்ட உள்ளது அதுக்கப்புறம் என்னோடயது என்னன்னால் வந்து மற்றவங்கள்ட்ட போய் இது இது வேணும் அது வேணும்லாம் வந்து அடம்புடிச்சு எனக்கு கேட்க தெரியாது எதையும் போய் அடம் புடிச்சு இது நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன் இது சாப்பிட்டே ஆகணும் இது வாங்கியே ஆகணும் அப்புடின்னா இப்போ எனக்கு வேணும் அப்புடின்னா என்கிட்ட இருந்துச்சுன்னால் நான் போய் வாங்கிக்கிவேன் அப்படி இல்லை அப்புடின்னா நான் விட்டுருவேன் அதேமாதிரி மற்றவங்க இப்போ சாப்பாடாக இருந்தாலும் மற்றவங்க சாப்பிட்டுட்டுதான் சாப்பிட்ணும் அந்தமாதிரிலாம் நினைப்பேன் நான் மட்டும் சாப்பிட்ணும் அப்புடில்லாம் நினைக்க மாட்டேன் அப்டி கொஞ்சம் இருந்தாலும் வச்சுட்டேதான் சாப்பிடுவேன் அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்டின்னு நினைச்சிட்டுதான் சாப்பிடுவேன் இப்போ நான் ச நான் சமைத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சாப்பிட மாட்டேன் எல்லோருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நான் சாப்பிடுவேன் ஏனால் ந சாதம் பற்றாம போயிடும் அந்தமாதிரி ஒரு பயம் இருக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா யாராவது வந்துடுவாங்க அந்தமாதிரிருக்கும் நான் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் நிறையதான் செய்வேன் அதேமாரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெ ஷேர் பண்ணி சாப்பிடறம்ன்னா எல்லோரும் சாப்புடட்டும் அப்புடின்னுதான் நினைப்பேன் நம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் மற்ற நம்ப ஃப்ரெண்ட்ஸெலாம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ எனக்காக யாராவது நல்லா என்கிட்ட வந்து அட்டாச்சுடா இருந்தாங்க அப்புடின்னா என் வி ஏன் பர்சனல் விஷயத்த எல்லாத்தையுமே அவங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிடுவேன் என்கிட்ட மனசில் எதுவும் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது அதேமாதிரி எனக்கு எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிவிடுவேன் இந்தமாதிரிலாம் நடந்துச்சு இந்தமாதிரிலாம் பண்ணினேன் அந்தமாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன்

என் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு என் லைஃப்பில் என்னென்ன நல்லது நடந்துச்சு கெட்டது நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் நான் அவங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் அது வந்து என்னோடய இது பிஹேவியரு அது மட்டும் இல்லாமல் என் கூட என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு ஒரு பெண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் இப்போ பேசுவது கிடையாது அதை இப்போ வந்து அவள் அவள் கொஞ்சம் ஒருமாதிரி பேசினதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சி ஆனால் இப்போவுமே நான் வந்து பெ நான் போய் அவள் வந்து எங்கிட்ட பேசினான்னா ஆனால் பேசுவேன் பட் மின்னாடி இருந்த பாண்டிங் வந்து எங்களுக்குள்ள இருக்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிதான் நான் பேசுவேன் இப்போ இருக்கற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை விட பெட்ரு இவங்கள் கூட நான் மின்னாடி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்புடில்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் மின்னாடியே இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இவங்கள் கூட வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டமோ அந்தமாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணுறேன் என் லைஃப்பில் நடந்தது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா அம்மா அப்பா கிட்டேயும் சரி மின்னெல்லாம் வந்து பயம் அந்தமாதிரி நிறைய இருக்கும் இப்போ நான் அதிகமாக படிக்கிறதினால எனக்கு பயம் போச்சா இல்லை எதனாலே அவங்க வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து தெரில அதுக்கப்புறம் என் லைஃபில் வந்து நிறைய அச்சுவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து பியூட்டிஷன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேக்கப் பண்ணுறது அந்தமாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தலை பின்னுறது ட்ரெஸ் பண்ணுறது ஒரு இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதுக்கு மேட்ச்சா என்னென்ன போட்ணும் இப்ப ஒரு சாரீ கட்டணும்ன்னால் அதுக்கு மேட்ச்சாக என்ன பண்ணணும் இப்போ ஒரு ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டால் அதுக்கு எந்த கலரு தோடு போடணும் செயின் போடணும் அந்தமாதிரிலாம் யோசிப்பேன் நெறைய யோசிப்பேன் அதுமாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பின்னனும் அந்தமாதிரிலாம் யோசிப்பேன் என்ன நல்லா மேக்கப் பண்ணணும் அப்புடிலாம் நினைப்பேன் அதுமாதிரி மற்றவங்களுக்கும் நான் பண்ணிவிட்ணுன்னு நினைப்பேன் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வேர் பண்ணிணாலும் அது வந்து பர்ஃபெக்ட்டாக பண்ணணும் நீட்டாகருக்கணும் அப்புடிலாம் நெனைப்பேன் அவ்ளவுதான் என்னை பற்றி